தமிழ் மொழி நம் தாய் மொழி எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே தமிழில் தான் பெரு எழுதிட்டு இருக்கோம் ஏன்னால் தமிழில் பேரு எழுதுனால் மட்டுந்தான் ஜனங்களுக்கு வந்து தெரியும் படிக்க தெரிஞ்சவங்களுக்கும் படிக்க தெரியாதவங்களுக்கும் எல்லாருக்குமே தமிழில் பெரு எழுதுனால் தான் தெரியும் ஒரு கடைக்கே போனால் கூட அந்த கடை நேமு தமிழில் இருந்தால் மட்டுந்தான் அவங்களுக்கு படிக்க தெரியும் படிக்காதவங்களுக்கு கூட எழுத்து கூட்டி அந்த தமிழில் லெட்டர் இருந்தால் மட்டுந்தான் படிக்க தெரியும் இங்கிலீஷில் இருந்தால் இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் தமிழில் படிச்சவங்களுக்கு அது தெரியாது புரியாது அதுக்கு அப்பறம் ஒரு கடையில ஒரு பொருள் வாங்க போனால் கூட அந்த இடத்துல தமிழ் லெட்டர்சு கம்பல்சரி போடணும் கமில் தமிழ் லெட்டர்ஸ் இருந்தால் மட்டுந்தான் அவுங்களால படிச்சு இது இந்த பொருள் இது அந்த பொருளுன்னு சொல்லிட்டு எடுக்குவாங்க அதனால தமிழ்ன்றது நம்ம தாய் மொழி தமிழையே தமிழ் வணங்குவோம்